எங்கூட்டு பக்கத்திலேருந்து ஒரு ஒரு மொ எங்களுக்கு மொதல் ஒரு ஸ்டாப்பு ஒரு பஸ்டாண்ட் இருக்குது ரெண்டு ரெண்டு ஸ்டாப்பு தள்ளி நாங்கள் ஹாஸ்பத்திரி போக வேண்டியிருக்குது ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்குது நடந்தால் போனால் ஒரு இருபது நிமிசமாவது ஆகும் ஹாஸ்பத்திரி போகிறதுக்கு நடந்து சரி பெரியாஸ்பத்திரி தானே இந்த ஒரு ஹாஸ்பத்திரி தானே இருக்குது என்ன செய்ய போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நடந்து காலையிலேயே போவோம் பத்து மணிக்குத்தானே டாக்ட்ரு வருவாரு ஒரு ஒம்பது மணிக்கு போவோம் அப்படின்னு பார்த்தா அங்கே போனோம்னா ஒரே கூட்டம் செம கூட்டமாயிருக்கும் எல்லாம் வருசையில் தான் நிற்குங்க சரி சரி அங்கே போய் காட்டிட்டு டோக்கன் எடுங்கம்பாவோ அங்கே போனால் அங்கே சீட்டு எடுத்துகிட்டு வாம்பா அங்கே போய் சீட்டெடுத்துகிட்டு வரணும் இங்கே போய் டோக்கன் எடுக்கணும் இவங்கள்ட பேர எழுதிக்குடுத்துக்கிடுக்க எல்லாம் முடிக்கக்குள்ள அன்ன இன்னான்னு மணி பத்தாயிடும் சரி பத்து மணிக்கு டாக்ட்ரு வருவாருன்னு சொல்லிகிட்டு நின்றுக்கிட்டே இருந்தோம்னா டாக்ட்ரு வருவாரு வருவாரு பத்தரைக்கு மேலே வருவாரு வந்து அதுக்கப்புறம் அவரு வந்த உடனே இங்கே இருக்காரு திருப்பி ஒவ்வொருத்தரையா கூட்டு எடுக்க அன்ன இன்னன்னு ஒரு நாள் ஹாஸ்பத்திரிக்கு போயிட்டு வரதுக்குள்ள ஒரு நாளான மாதிரி இருக்குது இவ்வளோத்துக்கும் உள்ளூரில் இருக்கிற பெரியாஸ்பத்திரி தான் அது இருக்கிறது ஒரு ஹாஸ்பத்திரி தான் அப்புறம் என்ன செய்ய மக்கள் அங்கே தான் போகணும் ஹாஸ்பத்திரி வசதியில்லை வேறு வேறு எங்கே போனாலும் ஹாஸ்பத்திரி இருக்கா இல்லைன்னா இத தாண்டுன்னா தூத்துக்குடி போங்க இல்லை திருநெல்வேலிக்கு போங்கங்கா அதுக்காக என்ன செய்ய நமக்கு இருக்கிறது ஒரு ஹாஸ்பத்திரின்னு போகிறோம் போனாலும் காலையில் எட்டு மணிக்கு போகிறோம் ராத்திரி மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்த மாதிரி வர வேண்டி இருக்குது இந்த ஒரு நாள் காட்டுகிறதுக்கு சுகர் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போனோம்னா தண்ணியும் குடிக்காமல் வாங்கன்றதாளுவோ சரி தண்ணியும் குடிக்காமல் நம்ம ஹாஸ்பத்திரியில் போய் காபி ஒன்றும் குடிக்காமல் சுகரு செக் பண்ணணும் அப்படின்ட்டு போனால் அவள் இஷ்டத்துக்கு அவப்பாட்டில் இருக்கா அக்கா என்ன நான் இவ்எளோ நேரம் ஆகிட்டு வந்து ப கால் மணி நேரமாயிட்டும்மா நீ எடு ரத்தம் டெஸ்ட்டு பண்ண இவ்வளோ நேரம் ஆயிட்டு இவ்ளோ நேரம் ஆயிட்டு கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க எனக்கும் நான் வேறு மாறிடுவேன் எனக்கடுத்தது ஒருத்தரு வருவாங்க அவங்கதான் உங்களை பார்க்கணும் இப்படி சொல்லுதாவோ கேட்க போகிறதா இருந்தால் அப்போ நம்ம எதுக்கு தண்ணி குடிக்காமல் வாங்கன்னு சொல்கிறது திருப்பி காலையில் எழுதி மட்டும் தாங்க போடில் ஏல்ரைக்கு கரெக்டாக ரத்த டெஸ்ட்டு பண்ணுறவங்க ஏழுரைக்கி வாங்கங்காங்க சரி அதை கணக்கு பண்ணி ஏழு மணிக்கு போனால் அங்கே அவள் எனக்கு அடுத்தது ஒரு டூட்டிக்கு எட்டு மணிக்கு வருவா அவள் எடுப்பாங்கா கேட்டால் என்னம்மா நீ இப்படி சொல்லுத அப்படின்னா அக்கா நான் என் டூட்டி ஏழ்ரைக்கு முடிஞ்சிட்டு நீங்கள் ஏழ்ரைக்கு வந்து நின்னிங்கன்னா என் டூட்டி முடிஞ்சுட்டு அப்பறமும் நான் சொல்வேன் ஏம்மா ஒரு நிமிடம் தானம்மா ஏல்ழ்ரைதானம்மா ஆகுது நீ கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து கொடுத்து வச்சுட்டு போனால் நீ எவ்வளோ நேரம் ஆகப்போது நான் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு திருப்பியும் ஒரு மணி நேரம் கழிச்சி நான் ரத்தம் கொடுக்கணும் அப்போ எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பார் உங்களால் எனக்கு தான் நேரம் ஆகுது எனக்கும் நேரம் ஆகுது பிள்ளைகளை நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணுமா வேண்டாமா ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறிங்கன்னா உடனே அவளுவோ கோவப்படுகிறாளுவோ என்ன கேட்டால் பாரு கோவத்தில் ரத்தத்தை அதிகமாக எடுக்கா ஏறுகிறதே மனுஷனுக்கு உடல ஒரு சொட்டு ரத்தம் அது கோவத்துலேயே ரத்தத்தை அதிகமாக எடுக்கவா அப்புறம் அவளுவள்ட என்னத்தை பேச ஊசி போடப் போகிறதா இருந்தால் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு லாத்துறாவோளே தவிர அந்த அசால்ட்டு எல்லோருக்கும் சொல்லப் போகிறதாயிருந்தா அங்கே மாத்திர வாங்கிற இடத்துல அசால்ட்டு ஊசி போடுகிற இடத்துல அசா அசால்ட்டு எல்லாம் அசால்ட்டில் இருக்காக நம்ம சரி நம்ம என்ன செய்ய கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரி ஒன்று இருக்கே நமக்கு போக்கடி இல்லையே இது மக்கள் இதை பார்த்துட்டு துட்டு வெளியில் கொடுத்து பார்க்குறதுக்கும் சரி கஷ்டப்பட்டவங்க என்ன செய்ய முடியும் காசு கொடுத்தா பார்க்க முடியும் பெரியாஸ்பத்திரி நம்பி தானே இருக்கோம் அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம அம்மா அம்மா அம்மான்னு அவங்க பின்னாலேயே தாங்கி கிட்டு நம்ம அவங்க எங்கே போனாலும் பின்னாடி போய் என்னம்மா இவ்வளோ நேரம் ஆகுதே என்னம்மா என்னம்மான்னு அவங்கள்ட கேட்டுக்கிட்டே நம்ம பின்னால் போக வேண்டியிருக்கு கொஞ்சம் இருன்னா அப்புறம் இருக்க வேண்டியிருக்குது கொஞ்சம் பேசிட்டோம்னா அவங்க கோவப்பட்டுறாக கோவப்பட்டுட்டால் என்னம்மா செஞ்சிருவாளுவோ இதுக்கு நம்ம பயப்பட வேண்டியிருக்குது அவங்களுக்கு அதுக்காக என்ன செய்ய சரி நம்ம ஊரில் ஒரு ஹாஸ்பத்திரி தானே வசதி இல்லாதனால் தானே இவளுவோ இப்படி பேசுகிறாளுவோ இப்படி இருக்காளுவோ அப்போ நம்மளும் காசு கொடுத்து பார்க்க முடியாத நிலமையில இருக்க போய் தானே இவங்களுவோல்ட்ட நயந்து போக வேண்டி இருக்குது சரின்னு பொறுமையாக அந்த ஹாஸ்பத்திரி போயிட்டு அந்த மாத்திரைய காட்டிகிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பத்திரியில் ஊசியை போட்டுகிட்டு மாத்திரைய வாங்கிட்டு வரதுக்குள்ளே கரெக்டாக பன்னெண்டு மணி பன்னெண்ட்ரையே ஆயிடுது அதுக்கப்புறம் நம்ம வர வேண்டியிருக்கு என்ன செய்ய இந்த வெயில்க்கெலாம் நடந்து போதுவோளே சரி அதுவும் அங்கேருந்து நடந்து வருதுவோ மக்களும் நம்மளும் அதை கொஞ்சம் பணிவடையை சீக்கரம் நம்ம செய்வோம் அதுவோளுக்குன்னு சொன்னதை செய்தாளுவோளா அந்த மனசாச்சிங்கிறதே இல்லை யார் என்னத்தை செஞ்சாலும் சரி நீங்கள் நின்னுங்க வருசையில் காத்துக்கடங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் காத்துக்கடங்க நாங்கள் செய்கிறத செய்யத்தான் செய்வோம் எங்களுக்கு நாங்கள் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் கேட்டால் அதை பார்க்கணும் இங்கே உங்களை மட்டும் பார்க்க முடியாதுன்ருதாளுவோ அப்போ நம்ம என்ன செய்ய நின்று தான் பார்த்துட்டு வரோம்